எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து நான்கு பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று